நான் வந்து ஓவிய வகுப்பு ஒர்க் ஷாப்பெலாம் ஏற் ஏற்பாடு பண்ணதில்லை ஆனால் அந்த ஏற்பாடு பண்ணதில் நான் வந்து கலந்துக்கிட்டிருந்துருக்கேன் ஸோ குறிப்பாக சொல்லணுன்னால் தஞ்சாவூர் ஓவியத்தைப் பற்றி புதுக்கோட்டை மாவட்டம் மியூசியத்தில் வந்து அதை வந்து மூணு நாள் க்ளாஸாக வைச்சு கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அதை வரைகிறத பற்றியும் ஒரு கண் க்ளாஸ் பெயிண்டிங் சாதா பெயிண்டிங் அதெல்லாம் பற்றியும் அவங்க நல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிணாங்க முதல் நாள் வந்து எப்படி அதில் பெயிண்ட் அடிக்கிறது எந்த மாதிரியான யூஸ் பண்ணி அதுக்கு மேலே அவுட்லைன் வரைகிறது இதை எப்படி க்ளாஸை கையாளணும் எந்தெந்த இடத்தில் க்ளாஸ் பெயிண்டிங்கில் க்ளாஸ் வாங்கணும் குறிப்பாக பாட்டிலில் வரைகிறதா இருந்தால் எப்படி வரையணும் அப்படின்னும் வந்து அதை சொல்லிக் கொடுத்தாங்க முதலில் ரெண்டாவது அந்த ஓவியங்களில் வந்து எப்படி அ அதில் நுணுக்கமாக வரைகிறது குறிப்பாக சொல்லணும்னால் ஒரு பெண் வரைகிறோம் அப்படின்னா ஒரு இல்லை ஒரு குருவி வரைகிறோம்னா அந்தக் குருவியோடய அந்த ரோமங்கள் மொதற்கொண்டு அந்த அந்த முடியெல்லாம் மொதற்கொண்டு எப்படி அதில் வந்து அழகாக வரையலாம் அதில் எப்படி வந்து அதோடய நுணுக்கங்களெலாம் தெரிகிற மாதிரி வந்து சிற்பங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதிலையும் நம்ம வந்து அதை காட்டணும் அதை உயிரோட்டத்தை அதில் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க எப்படி அதில் வந்து இது பண்லாங்கிறத அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க ரெண்டாவது அந்த ஓவியங்களுடைய தனிச்சிறப்பு அது எதுனால் அது சிறப்பாக இருக்குன்னால் அதில் யூஸ் பண்ணுற பெயிண்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னால் அந்த காலத்துலேருந்து எடுத்து கெட்டுப் போகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு காகி மூலிகைகள் சாறு எடுத்துதான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எப்படி எல்லாம் அதை வைச்சு அதை பாதுகாத்து இருக்காங்க அப்படிங்கறத பற்றியும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதில் வந்து நான் தஞ்சாவூர் ஓவியத்தை பற்றி நல்லாவே கற்றுக்கிட்டேன் அதில் அதோடு அது அது எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் க்ளாஸ் பெயிண்டிங்காக ஒரு ரெண்டு நாள் நாங்கள் வரைஞ்சும் சின்ன சின்ன ஓவியங்கள் வரைஞ்சும் பார்த்தோம் அந்த ஒர்க் ஷாப் நான் கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில